முப்பது ஏழு ஆயிரத் தொள்ளாயிரத்தறுவத்தெட்டு பதினைஞ்சு அஞ்சு ஆயிரத்தொளாயிரத் தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஒன்போது பத்து ரெண்டாயிரத்தி மூணு பத்து நாலு ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்போது ஒன்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது